எனக்குப் பிடிச்ச சாப்பாடுன்னா நான் எதை சொல்லுறது எல்லாமே எனக்குப் பிடுச்ச சாப்பாடுதான் எல்லா சாப்பாடுமே யம்மியாக தான் இருக்கும் சொல்லப்போனால் நானே எல்லா சாப்பாடுமே நல்லாவே சமைப்பேன் அதனால் என் சமையலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் முக் முக்கியமாக எந்த சாப்பாடு பெ பிடுச்ச சாப்பாடுன்னு சொன்னோமா தோசை தோசை எல்லா தோசையும் பிடிக்கும் நெய்தோசை ஆனியன் தோசை கேரட் தோசை பீட்ரூட் தோசை பொடி தோசை எல்லா தோசையும் ரொம்ப பிடிக்கும் முட்டை தோசை அதுமாதிரி தோசை என்னோடய ஃபேவரட் ஃபுட் அந்த தோசை சாப்பிட்றப்ப அப்படி இருக்கும் அது நம்ம எப்பவுமே சாப்பாடு விஷயத்தில் வந்து நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்டோம்னா வச்சிக்கோங்க மனசு எப்பையுமே நிறைவாகதானே இருக்கும் அது மாதிரிதான் சாப்பாடு வந்து நமக்கு நிறைவாக சாப்டோம்னா நம்ம மனதும் உடலும் எப்பவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் தான் நான் குக்கிங் குக்கிங் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் நான் மனதார சமைச்சேனா எங்கள் வீட்டில் பாத்தரத்தில் ஒரு சாப்பாடுகூட இருக்காது கோவத்தில் சமைச்சேனா அது அப்படியேதான் இருக்கும் அதுமாதிரிதான் வந்து சாப்பாடுங்கிறது என்னது நம்ம மனதார ஒன்றி சமைச்சு கொடுக்கணும் அப்படி இருந்தாதான் சமைக்கிறவங்களும் நல்லா திருப்தியாக இருப்பாங்க சாப்பிட்றவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் நான் எப்பவுமே அப்படிதான் சாப்பாடு விஷயத்தில் நான் எப்பவுமே அப்படிதான் எனக்கு பிடிக்கிதா இப்போ இதை சாப்பிட்ணுமா அப்படினா நான் உடனே வீட்டில்தான் செஞ்சு சாப்பிடுவேன் முடு முடிஞ்சளவுக்கு கடையில் வெளி வெளி வெளிப்புறத்தில் இருக்க எந்த சாப்பாடுமே நான் சாப்பிடவே மாட்டேன் மேக்ஸிமம் அது வீட்டுக்குள்ளே சமைச்சு ஹெல்தியாக சாப்புடணுன்தான் நான் நெனைப்பென் ஏன்னா என் பையனுக்கும் அப்போதான் அது ஹெல்தியாக இருக்கும் அதனால் ஹெல்தி ஃபுட்டை மேக்ஸிமம் வந்து நான் சாப்புடணும் நினைப்பேன் அதனால் இதை எந்த உணவு அந்த உணவு எந்த உணவு இல்லை எல்லா உணவுமே நான் சாப்பிடுவேன் அசைவமும் சாப்பிடுவேன் அசைவம் சாப்பிடுவேன் அசைவம் இருக்குதுனா என்னென்ன எல்லா ஃபுட்டும் சாப்பிடுவேன் எல்ல எல்லா ஃபுட்டையும் ட்ரைப் பண்ணுவேன் அதுமாதிரி பிரியாணி பிரியாணி அப்பா அந்த பிரியாணி என்னதான் செய்கிறாங்களோ அதுலேயும் பாய்வீட்டு பிரியாணி இருக்குது பாருங்க வேறு லெவல் வேறு லெவலில் இருக்கும் அந்த பிரியாணி எப்படிதான் செய்யிறாங்களோ நம்மளுந்தான் செய்கிறேன் நானுந்தான் ட்ரைப் பண்ணி பார்த்துருக்கேன் வரலை அசைவத்தில் அதை அதை அடிச்சிக்க ஆளே இல்லை சைவம் சைவம் என்ன சாம்பார் பொரியல் அது இது அந்தக்கூட்டு அந்த மோர்குழம்பு அப்டி இருக்கும் பாருங்க அந்த மோர்குழம்பில் தண்டைபோட்டு சமைச்சிப்பாருங்க அப்டி அரைச்சி ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சு பார்த்தீங்கனா அப்படி எம்மியாக இருக்கும் நான் எவ்வளோ பேசுகிறேனோ அந்த அந்தளவுக்கு சாப்பிடுவேன் ஏன்னா என் ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியங்கிறதால் சாப்பாடு விஷயத்தில் யாரையும் பார்க்க மாட்டேன் கூச்சமும் எனக்கு கிடையவே கிடையாது நல்லா சாப்புடணும் நிம்மதியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளால எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த முடியுதுன்னா நம்ம வந்து ஆரோக்கியமான உணவைதான் நிறைய சாப்பிடணும் ஏன்னா சாப்பாடுதான் நல்லா ஹெல்தியாக இருக்கணும் கீரை வகைகள் சாப்புடலாம் நியாயமாக இருக்க துளசி டீ செம்பருத்தி டீ இதமாதிரி ஹெல்தி டீ தான் நான் அதிகமாக எடுத்துப்பேன் டீங்கிறது ரொம்ப ரேரு தான் ரொம்ப ரேராகதான் சாப்பு குடிப்பேன் இந்தமாதிரி ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிடம்னா நம்மளும் ஹெல்தியாக இருக்கலாம் நம்ம கூட இருக்கறவங்களையும் நம்ம ஹெல்தியாக வச்சுக்க வேண்டியதுதான் அதனால் சாப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப லைஃபில் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நன்றி